ஆமாங்க பைக்கை வந்து எப்படி பார்த்துப்பேனா எங்கள் அப்பா பைக் இருக்குது எங்கள் அப்பா பைக்கை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் என் எனக்குன்னு தனியாக பைக்கில்லை அந்த பைக்க நான் எப்பிடி யூஸ் பா பாத்துப்பேன்னா அதை வந்து நான் வந்து மெயிண்டன் பண்ணுவேன் எப்படினா அதை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிடணும் அப்புறம் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்குற மாதிரி வச்சுருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கனா வண்டியோடய கண்டிஷனை மெயிண்டன் பண்ணுவேன் மாதம் மாதம் வந்து வண்டியை கழுவணும் இதே இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கனா ரொம்ப தூரம் போகிறதுக்கு ஆமாங்க ஒரு நூறு கிலோ மீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணால் சத்தியமாக உடம்பு டயர்ட் ஆகிரும் அது ஏன்னால் வண்டியை வந்து அப்படியே உட்கார்ந்துட்டே போனால் அந்த சீட்ஸு வந்து குஷன் சீட்ஸ் இல்லேயில்ல அந்த சீட்ஸ் வந்து கொஞ்சம் மாதிரி பெயின் கிரியேட்டாகும் அந்த எக் சீட்னால் அப்புறம் வந்து அது எல்லாத்துக்கும் ஆர்வம் தானே ட்ராவலிங்னால் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா ஒரு எக்சைட்டிங் இருக்கும் என்னென்ன பார்க்க போகிறோம் எங்கே போகப் போகிறோம் அப்படிங்குற மாதிரிருக்கும்